ஹலோ ஐயா வணக்கம் நான் ஒரு விவசாயி ரொம்ப நாளாக என்னோடய பயிர் காப்பீட்டு பாலிசியை ப மாற்றலாமுன்னு யோசித்து இருந்தேன் என் நண்பர் ஒருத்தர் உங்களை பற்றி சொன்னார் என்னென்ன ஆவணமெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னால் நான் பாலிசியை உங்களிம் புதுப்பிப் புதுப் பு புதுப்பித்தவன் மொதலில் என்னோடய பழைய பாலிசி வழங்குவதில் தொடர்பு கொண்டு ஐயா ஓகே ஓகே அவரோடய திருமணத்துக்கு தீர்மானத்தை வாங்கணும்னால் அப்புறமா தான் என்னால் உங்கக்கிட்ட புதுப்பிக்க முடியுமா ஐயா என்னோடய மாறுதலுக்கு முக்கிய காரணமே பயிர் காப்பீடு சரிவர எனக்கு அவர் வாங்கித் தரலை அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வந்து பயிர் நாசமான அப்புறம் கூட அவர் எனக்கு எதுவும் முக்கியத்துவம் உதவ நேரில் வந்து பார்க்கணும்னு ஐயா பார்க்கணும்னு ஐயா உங்களோடய ஆபீஸுக்கு வரேன் வ வரேன் ஐயா நேரில் வந்து படிவம் நிரப்புகிறேன் நீங்களாவது எனக்கு சரியான நேரத்தில் உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் தகுந்த நேரத்தில் பயிர் காப்பீட்டு பாலிசி புதுப்பிச்சு சரியான மானியம் வாங்கி கொடுங்க நன்றி ஐயா நாளைக்கு வந்து உங்களை பார்க்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு பழைய பய் ப பயிர் காப்பீட்டு அட்டையெல்லாம் பாலிசி எல்லாம் கொண்டு வரேன் ஐயா நன்றி